ஒன் வீக் முன்னாடி கேமரா வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டுருந்தேன் டெலிவரி கொடுத்துருந்தாங்க சார்ஜிங் டைப்பில் தான் இருந்தது சார்ஜ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணால் சார்ஜ் வந்து சீக்கிரமே இறங்கிருது தென் ஜூம் சரியாக ஆக மாட்டேங்குது அப்பறம் லென்ஸ் கிளாரிட்டி சரியாக இருக்க மாட்டேங்குது நம்மளோட நம்ம என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்தமாதிரி நம்மளால இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியல அப்புறம் எப்படி சொல்கிறது இந்த கவர் கேமரா கவர் கொஞ்சம் அன் குவாலிட்டியாக இருக்கு ஒரு பிராண்டு பிராண்ட் இல்லாத மாதிரி இந்த கேமராவை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க